எனக்கு முதல்ல பாட விரும்பும் இடம் என்னென்னு தெரியுமாங்க எனக்கு முதல்ல வந்து கோவில்தாங்க அங்கே ஒரு அமைதியான ஒரு இதில் நம்ம பாடினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா அந்த இது வந்து அனுபவப்பட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து நாங்கள் கோயிலில் வந்து எல்லாேரும் சேர்ந்து பாடுவோம் தனியாக பாடுவோம் மேடை ஏறி பாடுவோம் அந்தமாதிரி நிறைய இது பாடுவோம் எல்லாேரும் சேர்ந்து பாடும்போது எல்லாேருமே வந்து ஒரே மாதிரி பாடணும் அந்த மாதிரி நிறையா இருக்குது அது மாதிரிலாம் வந்து கற்றுக்கிட்டு முயற்சி செஞ்சு நாங்கள் அந்த மாதிரிலாம் பாடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சூப்பர் சிங்கர் சென்னையில் ஒன்று நடக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நான் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை பார்ப்போம் கலந்துப்பேன்னு நான் நினக்கிறேன் பார்க்கலாங்க கண்டிப்பாக கலந்துக்கணும்ன்னு நான் நான் நினக்கிறேன் ஆனால் அதில் நான் இது பண்ணுவேன்னான்னு அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம எதிர்காலம் என்னென்னு நம்ம கையில் இல்லையில்ல அதனால நம்ம யோசிப்போம் அதில் நான் கலந்துக்கணும்ன்னு எனக்கு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து நான் சேலமில் ஒரு இது அதேமாதிரி வைச்சாங்க அதுலேயே வந்து கலந்துகிட்டு அதில் ஒரு நாலு சுற்று ச இதானேங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதில் தேர்வுப்படலை அதுக்கப்புறமே எனக்கு அது நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போய்டுச்சி அதனால நான் அதில் தேர்வுப்படலை ஆனால் இந்த சரிகமப அந்த இதில் வந்து நான் வந்து தேர்வானாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் பாட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக இருக்கவங்க பாடுவாங்க எல்லாேருமே சேர்ந்து பாடுவாங்க எல்லாேருமே எல்லாமே நல்லாயிருக்கும் அது தனியான ஒரு எனெர்ஜின்னே சொல்லலாங்க சக்தி அப்படின்னே சொல்லலாம் நல்லாயிருக்குங்க